ஓவியம் சிற்பம் ஜவுளி மண்பாண்டம் என நிறைய கலைகளுக்கு நம்ம தமிழ்நாடு ரொம்பவே சிறப்பு பெற்று இருக்கு அதில் குறிக்கிற குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்கு ஓமியம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சித்தனை வாசல் வந்து ஞாபகத்துக்கு வருது அதில் வந்து ரொம்ப ஆர்கானிக் பெயிண்ட்ஸெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் பெயிண்டே பண்ணி இருப்பாங்க அங்கே இருக்கிற ஓவியமெல்லாம் சிற்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய தஞ்சாவூர் பெரியக்கோயில் ஞாபகம் வருது அதில் வந்து பாத்தால் அத்தனை சிலைகளும் சிற்பங்களும் வந்து அவ்வளவு அழகாக செதிக்கிருப்பாங்க அந்த கோவிலோட ஒரு முக்கியமான தனித்துவம் பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து வெயில் பட்டாலோ அந்த கோபுரத்துடைய நிழல் வந்து தரையில் படாது அது அது வந்து ஒரு மிக சிறந்த விஷயம் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாடு வந்து காஞ்சிபுரம் பட்டு ஸாரீக்கி ரொம்பவே வந்து புகழ் பெற்ற இடம் நான் மெட்ராஸ் வந்து ஃபேப்ரிக்குக்கு அப்புறம் டேஞ்ஜூர் பெயிண்ட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து நிறையாவே இருக்கு இல் சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போயிகிட்டே இருக்கலாம்